அண்ண வினி வெட்டங் பிளானராானண்ண அண்ணே நான் இந்த க என் தம்பிக்கு மேரேஜ் வச்சுருக்கேண்ணே ஆமாம் அதுக்கு அதுக்கு டெக்ரேஷன்லாம் நல்லா பண்ணணுண்ண ஆ அண்ணேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீங்கள் தான் பண்ணேன் சொன்னான் என் ஃப்ரெண்டு மேரேஜுக்கு ஆமாம் நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தீங்க ஒரு குறையும் பண்ணாமல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னான்

அதுதான்

நான் அவனுக்கு பண்ணீங்களிண்ண அதை விட நல்லா கிராண்டாக பண்ணணுண்ண வரவங்களாம் மூக்கு மேலே விரலை வைக்கணும் அந்த மாதிரி பண்ணணுண்ணே சாப்பாடுலாம் எப்புடிண்ண ஹால் இருக்குது

அண்ணே

சரிண்ணே

எனக்கு நம்மளுக்கு ரெண்டையும் சேர்த்து போடணுண்ண ஒரு ஆயிரம் அப்படி ஆயிரம் பேருக்கு ஆ சேரிண்ணே அண்ணே ச நம்மட்ட காம்போ ஆஃபர்னு ஏதாது இருக்காண்ணே ஆமாண்ணே

சரிண்ணே மட ரெண்டண்டில் மொத்தமாக சேர்த்து அமௌண்கிட்ட ரெண்டறை லட்சம்மாண்ணே ரெண்டறை லட்சம் சேரிண்ணே அண்ணே நம்ம இங்கே நிலா மகால் ஒரு மகால் பிடிச்சிருக்கோண்ணே அட்ரஸு அண்ணா நகர்ண்ணே அட்ரஸ்ஸு ஆமாண்ணே ஆமாம் ஆமாண்ணே டேட்டு திங்கள்ண்ணே

அண்ணே சரிண்ண தேங்க்ஸ்ண்ண சேப்பாக பண்ணி கொடுத்துருங்க அண்ணே உங்களுக்கு எப்புடிண்ணே வேணும் சரிண்ணப் அப்போ கூகுள் பே பண்ணிரண்ணே

ஆ சரிண்ணா போட்டு விடுதேன் சரிண்ண தேங்க்ஸு